இப்போ பார்த்திங்கன்னா காலப் போக்கில் இப்போது குறிப்பாகவே மொழி வந்து நம்ம தமிழ் மொழி வந்து குற குறஞ்சிட்டே போய்கிட்ருக்கு அது எப்படின்னா காலப் போக்கில் கலாச்சாரத்தின் மூலயமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளயே பார்த்தோம்னா சென்னையில் வந்து வேற மாதிரி இருப்பாங்கள் சென்னையில் காஸ்டியூமுக்காக அவங்கள தன்னை தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸிங் வந்து கோடு ஃபுல்லாவுமே மாறிருக்கும் சேஞ்சாயிருக்கும் அது ட்ரெஸ்ஸிங் மாறுனதனால அவங்க ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாறுனதனால தன்னோட பேச்சுலையும் அவங்களுக்கு மாற்றங்கள் அதிகமாக ஏற்படும் அதே வந்து அதனால் இங்கிலீஷ் அதிகமாக அவங்க வந்து பேச கத்துக்கிறாங்கள் பேச தமிழாக இருந்தாலும் முக்கால்வாசி வந்து என்ன சொல்கிறது அவங்கள அவங்களுக்கு வந்து வ நிறையா வாயில் வர வார்த்தைகள் வந்து இங்கிலீஷாக தான் மட்டுமே இருக்கும் நம்ம பேசுகிறது எல்லாத்திலேயுமே மாற்றங்கள் ஏற்படுகிறதுக்கு அதிக அதிகமாக அவங்க வந்து ரொம்ப ஸ்பெ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிறாங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்துகிறாங்க அது இல்லாமல் மொழிகள் வந்து மேக்ஸிமம் அதிகமாக மாத்திக்கிறாங்கள் இப்போது பார்த்தோம்னா சிட்டி சைட் கிராமம் பக்கம் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு சுடியோ இந்தமாதிரி தான் போட்டிருப்பாங்க ஒரு சிம்பிளா வளையல் போட்டிருப்பாங்க ஒரு பொட்டு வச்சிருப்பாங்கள் பூ வச்சிருப்பாங்கள் அவ்வளோ தான் இதே பேங்களூர் சைடு அவங்கள்லாம் பார்த்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீன்ஸு டி ஷேர்ட்டு அந்தமாதிரி தான் போடுவாங்கள் அது வந்து அதெல்லாம் வந்து போட்டுட்டு தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறதுக்காக நிறையா லாங்குவேஜ் கத்திகிட்டு கற்றுக்கிட்டு அவங்க வந்து தமிழ் மொழியை பேசாமல் வேற லாங்குவேஜ் இங்கிலீஷே பேசிட்டு அந்தமாதிரி பண்றாங்கள் அதனால் தமிழ் வந்து தாக்கம் வந்து குறைஞ்சி போகுது